கூகுள் நெஸ்ட்டு வந்து அமேசான் எக்கோ பாப்புக்கு எதிராக கொண்டுவரப்பட்டது தான் கூகுள் நெஸ்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு கூகுள் ஹோம் அப்படின்றதுலேருந்து மாதிரி தான் கூகுள் நெஸ்ட்டே வந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாறில் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல அது வந்து அமெரிக்காவில் தான் வந்து பயன்படுத்தினாங்க நவம்பர் ரெண்டா ரெண்டாயிரத்து பதினாறு அப்போ தான் அத பயன்படுத்தினாங்க ந ஏப்ரல் ரெண்டாயிரத்து பதினேழில வந்து அது எல்லாேருக்குமே உலகத்தில் உள்ள எல்லாேருக்குமே கிடைக்கிற மாதிரி அதை வந்து பெருசாக்கினாங்க அந்த வியாபாரத்தை அப்போ அந்த ஏப்ரல் மாதம்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு சில புது புதுசு புதுசாக யோசித்து அதில் நிறையா வந்து சேர்த்துருந்தாங்க முக்கியமாக வந்து ஒருத்தரோடய குரல் மட்டும் அது கேட்டு வேலை செய்யாது ந ஒரு ஆறு பேர் வரைக்கும் கூகுள் நெஸ்ட்டில் வந்து குரல வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஆறு பேரோடய குரலையும் அது பிரித்துப் பார்க்கும் அந்த ஆறு பேரில் யார் என்ன வேலை சொன்னாலுமே அதை வந்து கரெக்டாக செய்யும் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து அடுத்த கட்டமாக அதை வந்து புதுப்பித்து மேலே எடுத்துகிட்டுப் போனாங்க கனடா அமெரிக்காலெலாம் இதில் வந்து ரொம்ப அதிகமான பேர் வந்து இதை தான் கூகுள் நெஸ்ட்டை தான் யூஸ் பண்ண ஆரமிச்சுட்டாங்க நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் மறந்துவிட்டோம் அப்படின்னா அதை வந்து அது ஞாபகப்படுத்துகிறக்காக அது வந்து சொல்லும் கேலண்டரில் எந்த யாருக்கு பிறந்தநாள் வருது அப்படின்லாம் நம்ம மறந்துவிட்டோன்னா அதையும் வந்து இது வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் நவம்பர் ரெண்டாயிரத்துப் பதினாறில் வந்து இது வந்து ஒரு குட்டியாக ஒரு ஒரு உருண்டை மாதிரி உருளை உருளையாக வந்து இதோடய வடிவத்தை கொண்டு வந்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து இது வந்து ஏழு அங்குலத்துக்கு கூகுள் நெஸ்ட்டை வந்து அந்த தொடு திரையிட்ட டச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க இது வந்த உடனேயே கிட்டத்தட்ட நாப் ஐம்பது மில்லியன் மக்கள் வந்து கூகுள் நெஸ்ட்டை வந்து வாங்கியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கூகுள் ஹோமாக இருந்தது அப்புறம் கூகுள் ஹப்பாக இருந்துச்சு அப்புறம் திரும்ப அது அப்புறம் கூகுள் ஹோம் மினி இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க அமேசானோடய அந்த எக்கோ பாப் அலெக்ஸாவுக்கு ஆப்போசி ஆப் எதிராக வந்து இறக்குனது தான் இந்த கூகுள் நெஸ்ட்டு இதில் எனக்கு கூகுள் நெஸ்ட்டில் பிடிக்காததுன்னு எதுவும் இல்லை எல்லாமே பிடிக்கும் ஒரு சில சமயம் குரல்ல ஏதாவது தொண்டை கட்டியிருந்தாலோ அப்போ வாய்ஸ் வந்து குரல் வந்து அது வந்து சரியாக எடுத்துக்காது அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்